மொபைல் ஒன்று பார்த்தேன் எம்ஐ ஓப்போ சாம்சங் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுல வந்து ஓப்போ தான் அது பார்த்திங்கன்னா சரி அது எப்படி இருக்குன்னு பாத்தேன் போய் கடையில் போய் விசாரித்தேன் அமௌண்ட்டும் கம்மிதான்ப்பா வாங்கி பார்க்கணுங்க ஓகே வாங்கிப்பேன்னு நானும் சொன்னேன் எவ்ளோவுக்கு எவ்வளோ சார் ப்ரைஸ்ன்னே பதினெட்டாயிரம்னாங்க சரி லோ ரொம்ப லோ ப்ரைஸாக இருக்கு அதனால் செல்லும் நல்ல வெல் குவாலிட்டியாக இருக்குது அதனால் அமௌண்ட்டை கொடுத்து வாங்கின எவ்வளோ அமௌண்ட்டுன்னா பதினெட்டாயிரம் சொன்னாங்க குடுத்துட்டேன் சார்ஜர் கொடுத்தாங்க டெம்பர் கிளாஸும் ஒட்டிக் கொடுத்துட்டாங்க நெஸ்ட்டு ஹெட்ஃபோன் கொடுத்தாங்க ஹெட்ஃபோன் நல்லா வெல் குவாலிட்டி சார்ஜூம் நல்லா நிக்குது ஃபை ஜி மொபைலு நெட்டு ஸ்பீடாக கிடைக்குது ஃபோன் பேச பேச நல்ல இதாக இருக்கு மற்றப்படி பார்த்திங்கன்னா நல்லா மெஸேஜி எல்லாத்துக்கும் நெட்டு ஸ்பீடாக இருக்கு மற்றப்படி மற்றப்படி எல்லாத்துக்கும் நல்ல ஸ்பீடாக இருக்குது